ஆ ஆமாம் நான் டெய்லர் தான்

என்ன மாதிரி டிரஸ் தைக்கிணும்மா சரி அனார்கலி டிரஸ் மாதிரியா

ஆ நீங்கள் வந்து என்ன மாதிரி டிசைன் சொன்னிங்கன்னா அந்த டிசைன் பொறுத்து நான் கம்மி பண்ணி தச்சு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி டீடெயில்ஸ் கொடுங்க

டிசைனர் பிளவுசுக்கு வந்து இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட்டு இப்போ சாதா பிளவுஸுக்கு எல்லாம் இரநூறு டூ ஃபிஃப்டி டு முன்னூறு வரைக்கும் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ம் ஓகே சரிங்ம்மா நீங்கள் டெய்லி கஷ்ட்டமருண்டு உங்களுக்கு ஒரு டென் பெர்சென்ட் ஆஃபர் ஓகே வா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாவில இருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் நான் கம்மி பண்ணுறேன் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் இப்போ ஃபைவ் ஹண்ரட்க்கு பதிலாக நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவண்டி இந்த மாதிரி கொடுக்குலாம் சரிங்க சரிங்க பண்ணி தரேன் ம் அப்புறோம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்குறிங்களோ அப்போ வாங்க எத்தனை நாளுக்குள்ளே வேணும் உங்களுக்கு டிரஸ்ஸு என்ன மாதிரி இப்போ பாப்பாவுக்கு எவ்வளோ வயசு பதினோரு வயசுனா நீங்கள் வந்து த்ரீ டு த்ரீ நாலு மீட்டர் மூணு டு நாலு மீட்டர் வரைக்கும் நீங்கள் வாங்கின்னு வாங்க கியர் அதிகமாக இருக்கணுமா என்ன மாதிரி ஸ்டைலில் அனார்கலியாக இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்தாக ஃபுல் ஹாண்டாக இல்லை ஹாஃப் ஸ்லீவ்லெஸ்ஸாக இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு பொருத்தமாக ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸாக ஸ்லீவ் இருக்கட்டுமா உங்களுக்கு ஆ ஸ்லீவ் இருக்கட்டுமா அப்போனா நீங்கள் மூணு மீட்டரில் இருந்து லைனிங்கும் வேணுமா லைனிங்கு ஆ சரி எப்போ வரிங்க ஆ நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க கடை ஓப்பனில் தான் இருக்கு நீங்கள் வந்து நீங்கள் நான் மெஷர்மெண்ட் எடுக்கணும் பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு வந்துருங்க நான் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் எப்போ ஒரு நாலு நாளைக்குள்ளையோ இல்லாட்டி ரெண்டு டூ டேஸ்லையோ இந்த மாதிரி நான் மேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஓகேவா சரி